நாம் பல பல சட்ட சிக்கல்களை எதிர்கொள்கின்றோம் நிலம் தொடர்பான சட்ட சிக்கல்கள் தகராறுகள் குடும்ப விவகாரங்கள் சட்ட சிக்கல்கள் தகராறுகள் ஊதியங்கள் சம்மந்தமான சட்ட சிக்கல்கள் கடன் போன்ற சட்ட சிக்கல்கள் போன்ற சட்ட சிக்கல்களை நாம் தீர்ப்பதற்கு யாரை அணுகுவோம் என்று நாம் யோசிப்போம் முதலில் நாம் நேராக சென்று நம் தெரிந்தவர்களிடம் சொல்லி அவரை விட்டு பேச சொல்ல சொல்வோம் அவரது பேசு பேசி முடித்த பிறகு அது சரியாகவில்லை என்றால் நம் பஞ்சாயத்து தலைவரை அணுகுவோம் பஞ்சாயத்து தலைவரும் பேசி சரியாகவில்லை என்றால் நாம் நேரடியாக சென்று கோர்ட்டில் கோர்ட்டில் லாயரை பார்த்து அவர்களிடம் நாம் நடந்ததை கூறி அவரிடம் கே கேசில் ஆஜராக செய்வோம் அவ்வாறு நம் சென்று நம் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் நினக்கிறேன் அவ்வாறு செய்வதில் நமக்கும் நன்று சட்ட மூலிமாகவும் செய்தால் தான் அது மிகவும் நன்மையை தரும் நம்ம பிறரிடம் போய் சென்றால் அதை பிறர் பின்பு பிரச்சனை வரலாம் அதனால் நம் சட்ட செயல்களில் போன்று ஈடுபடுவது மிகவும் நல்லது நம் லாயரை பார்த்து அவர்களிடம் அதை கூறி இவ்வாறு நில தகராறுகள் குடும்ப தகராறு ஊதியங்கள் போன்ற கடன்கள் கடன்கள் போன்ற தகராறுகளை நாம் அவரிடம் கூற வேண்டும்